எங்கள் மருத்துவமனையில் எங்கள் ஊர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி மகப்பேறு மருத்துவமனை இருக்கு அதில் வந்து பெருசாக வசதிகள் எதுவும் இல்லை ஆனால் ஜனத்தொக அதிகமாக இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு நாலு பேர் பார்க்கக்கூடிய வசதி மட்டும் தான் இந்த மகப்பேறு மருத்துவமனையில் இருக்கு அதையும் மீறி எதாவது ப்ராப்ளம்னா தர்மபுரிக்கு எழுதி கொடுத்துருவாங்க அங்க தான் பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கே வந்து மகப்பேறு பராமரிப்பு வந்து நார்மல் டெலிவரி இப்போ நர்ஸ் மட்டும் தான் பார்க்குறாங்க நர்ஸ்ஸுங்க ந டாக்டரு அவ்ளோவாக இருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு மண்நேரம் இருப்பாங்க அவ்ளோ தான் அதுக்கு மேலே பர்ஸனல் கிளீனிக்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க இந்த நர்ஸுங்க மட்டும் தான் இந்த பார்க்குவாங்க அதில் ஒரு ரெண்டு பேர் இறந்துருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் சரி ஒன்றும் புரியல அதனால் எங்கள் எங்களுடைய மகப்பேறு தனியார் மருத்துவமனை வந்து பரவாயில்லை எல்லாத்துலையுமே நர்ஸுங்க ஒருத்தருன்றது நாலு பேர் இருக்காங்க அதனால தான் எல்லாருமே தனியாரை விரும்பி எல்லாரும் போக ஆரம்பிச்சிவிட்டாங்க கவுர்மெண்ட்டு கவுர்மெண்ட்டு ம மகப்பேறு பராமரிப்பு வந்து ஆனால் குழந்தைங்க பிறந்தா அதுக்கு கொடுக்குற கிஃப்ட்டுங்க கவுர்மெண்ட் அறிவிச்சிருக்குறது இது எல்லாமே சலுகை எல்லாமே கொடுக்குறாங்க குழந்த பிறந்துச்சின்னா பதினெட்டாயர ரூபா பணமும் கொடுக்குறாங்க அதே மாசமாக இருக்கும்போதும் பணம் கொடுக்குறாங்க செக்கப்பு தடுப்பூசி எல்லாமே கரெக்ட்டாக அந்த நேரத்தில் போடுறாங்க கவுர்மெண்ட்டு மருத்துவமனையாக இருந்தால் கூட அந்த தடுப்பூசிங்க அந்த மாதத்துக்கு ஏழு மாதத்துக்கு ஒம்பது மாதத்துக்கு அப்புறம் அஞ்சு மாதத்துக்கு இந்த மாதிரி கரெக்ட்டாக போட்டுர்றாங்க சாப்பாடு ஒரு வேளை செவ்வ செவ்வாக்கெகிழமை ஆனால் மதியானம் நே மதியானம் வேலையில் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு வேளை சாப்பாடு அவங்க கவுர்மெண்ட்டில ஃப்ரீயாக போட்டுர்றாங்க கீரை முட்டை சோறு சாதம் தயிர் மோர் பால் இந்தமாதிரி எல்லாம் விதமும் நாங்கள் எங்களுக்கு கொடுக்குறாங்க அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கு மக்களுக்கு அதேமாதிரி குழந்தைகள் போனாலும் பால் தராங்க மாட்டு பால் தராங்க அது பரவாயில்லை குழந்தைங்களுக்கு தடுப்பூசி வீட தேடி மருத்துவமனை பீபி செக் பண்ணுறதுக்கு வீடு வீடாக வந்துர்றாங்க அது கொஞ்சம் பரவாயில்லை அதே மாதிரி சுகர் மாத்திர சுகர் டேப்லெட் வந்து வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க அதுவும் பரவாயில்லை